இப்போ தென்னஞ்செடி வச்சிருக்குறேனாக்கா தென்னஞ்செடி வச்சிருக்கக்கூடிய இதில் வந்து நெல்பயிர் போட முடியாது தண்ணி விடுகிறதுனால தென்னங்கன்று வந்து அழுகி போய்டும் அதனால தென்னங்கன்று வச்சிருக்கறதில் வந்து ராகி பயிர் வக்கலாம் ராகி பயிர் வக்கிறதில் சென்டர்ல வந்து ஒரு வரிசையாக வந்து மக்காச்சோள கொட்டையை வந்து நட்டு விடலாம் அதே மாதிரி தான் இப்போ மேட்டு நிலமாக இருந்துச்சினாக்கா மேட்டு நிலத்தில் வந்து நம்ம வந்து துவர வெதைக்கலாம் ஆமணக்கு இடையில் இடையில் போடலாம் ஆமணக்கு போட்டு நம்ம அவரை துவர இந்த மாதிரி போட்டு இடையில் ஆமணக்கு போடலாம்